அதாவது முந்தைய காலத்துலலாம் வந்துவிட்டு பார்த்திங்கனா வந்து கலைகள் பண்ணுறதாகட்டும் கைவினைப் பொருட்கள் பண்ணுறது மண்பாண்டம் செய்யறது தச்சு தொழிலெல்லாம் பண்ணுறவங்கள்லாம் பார்த்திங்கனா கிராமப்புறத்தில் முந்தைய காலத்துல வந்துவிட்டு பார்த்திங்கனா தொண்ணூறு சதவீத பேர் தான் வந்துவிட்டு இதுமாதிரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க முந்தைய காலத்தில் வந்துவிட்டு நகர்புறத்து சைடில் அப்போவே வந்துவிட்டு பார்த்திங்கனா அறுபத்தஞ்சு சதவீத மக்கள் தான் வந்துவிட்டு இந்த மாரி தொழில்கள்லாம் பண்ணிட்டுருந்தாங்க இன்றைய காலத்தில் வந்துவிட்டு இப்போ நிலவரமெல்லாம் பார்த்துட்டினா வந்து கிராமப்புறத்து இதில் அப்பதிக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே கம்மியாயிவிட்டாங்க முப்பது சதவீத பேர் தான் இப்போல்லாம் இந்த மாரி தொழில்ல பண்ணுறாங்க இந்த காலத்தில் வந்துவிட்டு அதுவும் நகர்ப்புறத்தில் வந்துவிட்டு வந்து பார்த்திங்கனா கிராமப்புறத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே கம்மியாகதான் இருக்காங்க பார்த்திங்கனா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு சதவீதம் பேர் தான் வந்து இந்த மாரி தொழில்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு வந்துட்ருக்காங்க